எனக்கு பிடிச்ச இடங்கள் நிறைய உள்ளது அந்த ஒரு நாலு அஞ்சு இடத்த மட்டும் நான் மேன்ஷன் பண்ணி சொல்கிறன் மற்ற இடங்கள் சொல்கிறதுக்குலாம் டைமிருக்காது அதனால் வந்து லடாக் சிம்லா தாஜ்மஹால் கொல்லிமலை இந்த இடத்துக்கு மட்டும் தான் எனக்கு இப்போ இருக்கிற ஃபேவரைட் பிளேஸ் லடாக் போகணும்ங்கிறது சின்ன வயசு ஓல்ட்டு சின்ன வயசில் நான் ரொம்ப நாளாக எய்ம்மு ஒரு ஆம்பிஷன் எல்லாமே சொல்லெலாம் ஸோ அதுவும் லடாக் வந்து டூவீலரில் தான் போகணும் டூவீலரில் போயிட்டு அந்த பாதையிலலாம் கரடுமுரடான பாதை அங்கே டூவீலராலில் போயிட்டு லடாக்குலில் போயிட்டு அந்த ஐஸ் கியூப் மேலேயெல்லாம் நானு வண்டியோடய எல்லாத்தையும் படுத்திகிட்டு இருக்கணும்னு ஆசை அடுத்தது வந்து சிம்லா சிம்லாவுக்கு போகணும்னு சிம்லா வந்து அங்கே நிறையா ஆப்பிள் தோட்டோம் இதெலாம் அங்கே போயிட்டு ஆப்பிள்லாம் பறித்து சாப்பிடுட்டு அங்கே இருக்கிற ஐஸ் கீயூப்பை எடுத்து அடித்து ஒரு ஐஸ் கீயூப்பால் அடித்து விளையாண்டுட்டு அடுத்து அங்கே ஹார்ஸ் ரைட் குதிரை ரேஸ் போகிறது நல்லாயிருக்கும் அங்கே ஐஸ் கீயூப் மேலே அது குதிரை ரேஸ் போகணும் அது ஆசை அடுத்தது வந்து தாஜ்மஹால் போகணும் நானும் யாரையும் லவ் பண்ணல லவ் பண்ணுற மாதிரியில்லா லவ் பண்ணுற அந்த ஐடியா இல்லை அப்படி லவ் பண்ணுறதுக்குனு நமக்குன்னு இங்கே ஒரு ஆள் கிடச்சாங்கனா கூட்டிகிட்டு போய் தாஜ்மஹாலாம் என்னால் கட்ட முடியாது வேணால் தாஜ்மஹாலாம் பார்த்துக்கங்கடின்னு சொல்லிட்டு சொல்லிடனும் அடுத்தது வந்து கொல்லிமலை கொல்லிமலை ஏன்னால் அது வந்து முண்ணூறு குண்டூசி மலை குண்டூசி மலையினு ஒன்று இருக்குது அதில் அங்கே டூவீலரெலாம் பைக் ரைட்டில் போகிறதுக்கு அவ்வளோ உடனே உடனே குண்டூசி மலை வளைவுள்ளனா வந்து அவ்வளோ கட்டிங் இருக்கும் அதில் அதில் வளைவில் போயிட்டு நேராக ஆகாய கங்கைன்னு சொல்லிகிட்டு ஒரு நீர்வீழ்ச்சிருக்கு அதில் குளிக்கும் போது நான் அதில் குளிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை என்னோடய ஃபேவ்ரெட் ப்ளேஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் போகணுட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை